எங்கள் ஊரில் வந்து எங்கள் மாமா வந்து மிகப்பெரிய சிற்ப கலைஞர் அவர் கூட வந்து நான் என்ன பண்ணுவேன்னால் அந்த ஸ்கூல் டேஸ்சு காலேஜ் டேஸ் லீவ்லெல்லாம் அவர் கூட போய்விடுவேன் எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்கின்றதுனால் அவர் கூட போய்விடுவேன் அவர் போய்விட்டு ஒரு சில ஊரில் வந்து கோவில்கள் இருக்கும் கோவில்களில் சிலை செய்வார் சிலை செய்கிறது எப்படி செய்வாருன்னால் இந்த சிமெண்ட் கலவைகளை கொண்டு கையாலே கையாலே செய்வார் அவர் செய்கிற ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு உருவங்களும் ஒரு ஒரு பொருட்களும் அப்படியே தத்துரூபமாக இருக்குமுங்க அப்படியே ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கும் அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு இந்த கலையை எப்படியாச்சும் கற்றுக்கணும் இந்த கலையை எப்படியாச்சும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் இருக்குதுங்க எனக்கு அதனால் நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே ஸ்கூல் லீவு போட்டாலுமே சப்போஸ் இன்றைக்கு போர் அடிக்குது ஸ்கூலு லீவ் போட்டுவிட்டு இன்றைக்கு மாமா கூட போய்விடலாம் அந்த கலையை கற்றுக்கலாம்ன்ற மாதிரி போய்கிட்டு இருப்பேங்க அது மாதிரி போகிறதுல எனக்கு அந்த கலையை வந்து நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன் அவர் வரையும் போது அந்த கண் இருக்குங்குல்லே அந்த அந்த ஒரு சாமி சிலையோட அம்மன் சிலை இருக்குன்னால் அந்த அம்மன் சிலையோட கண்ணை செதுக்குவார் அவர் அந்த கண்ணை செதுக்கும் போது அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு அப்படியே ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு கூர்மையாக அப்படி பண்ணுவாருங்க அவர் ஷார்ப்பாக இருக்கும் நமக்கு எவ்வளோ அதை தத்துரூபமாக இருக்கும் அந்த புருவங்களும் அந்த இமைகளும் அந்த நெற்றியும் அதே மாதிரி அச்சு அசலாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலைகள் வந்து சிற்பக்கலையிங்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலைங்க அவர் அதை மட்டும் செய்யமாட்டார் அப்புறம் இந்த கலைஞர்கள் பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்கார் இல்லையா அவங்க சிலையெல்லாம் செய்வார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கிட்டே பிடிச்ச விஷயம் வந்து சிற்ப கலையில் இருக்கிறதால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மூலிமா வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க இன்னும் சிற்பக்கலைகள் மட்டும் இல்லை மற்றும் பல கலைகளெல்லாம் அவர் கற்றுகிட்டு இருக்கார் நான் அந்த மாதிரி வந்து திரும்ப வந்து எங்கள் வீட்டிலே ஒரு சிலையெல்லாம் செஞ்சுருக்கேன் விநாயகர் சிலைய அவர் சிற்பமாக செஞ்ச மாதிரி நானும் செஞ்சுருக்கேங்க அது அவரைவிட தத்துரூபமாக வந்திருக்கு ஏன்னால் அந்த கலைகள் அவ்வளோ ஆர்வம் கொண்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன்ங்க அவ்வளோதாங்க நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இன்னும் அதில் கலைகள்ங்றது கற்றுக்குறது வந்து ஈஸி நமக்கு வந்து கவனம் ஃபுல் கவனமும் அதில் இருந்ததுனால் எல்லா கலைகளும் நம்ம அத்துப்படிதாங்க அந்த மாதிரி சிற்பகலையிங்றது வந்து மிக அருமையான ஒரு கலைங்க வாய்ப்பே இல்லைங்க நல்ல சூப்பர் கலைங்க அவ்வளோதாங்க பார்த்துக்கலாம்